பெட் ஷீட் ஒன்று எடுத்தேன் அது வந்து எங்கே குளிரே தாங்கலை போத்தி படுத்தால் கொஞ்சம் குளிர் காலத்துக்கு அதுக்கும் குளிர் ரொம்ப அடிக்குது அது பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது தண்ணியில் போட்டாலும் சாயம் போகுது அந்த பெட் ஷீட்டு வெச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நாங்கள் வேறு பெட் ஷீட்டு தானே எடுக்கிறோமுன்னோம் நீ இந்த பெட் ஷீட் நல்லா இருக்குதுன்னு கொடுத்திங்கல்லோ இது ஒன்றும் சரியில்ல வேண்ணா வேறு பெட் ஷீட்டை எங்களுக்கு பார்த்து கொடு இந்த பெட் ஷீட்டை வெச்சுக்கிட்டு தண்ணியில் போட்டதை வெச்சிக்கிலேன்னா அப்புறம் எல்லா சாயம் போன போகுது தண்ணிக்குள்ளே போட்டதுமே அது என்ன பண்ணுறது நீ வெச்சுட்டு நீனே வெச்சுக்கிட்டு எனக்கு வேறு பெட் ஷீட்டே கொடு